விவசாயத்தில் சே செய்யிறதுனா ஒரு தென்னங்கன்று வைக்கிறோம் தென்னக்கன்று வைக்கிறோம்னால் அது ஒரு மூணு அடி ஆழம் மூணு அடி மூணு அடியாக இல்லை மூணு அடி அகலம் ரெண்டடி ஆழம் இருந்தால் போதும் அதுக்கு என்னா யூஸ் பண்ணலாம் கடப்பாறை க அவசியம் வேணும் மம்முட்டி வேணும் மம்முட்டி எடுத்து கீழே நல்லா குனிஞ்சு அகலத்துக்கு எடுத்து போட வசதியாக இருக்கும் ரெண்டடிக்கு ரெண்டடி எடுக்கலாம் அது கொஞ்சம் சுற்றி இதுருவா இருந்தால் நல்லாயிருக்கும் குழி தென்னக்கன்று நல்லாயிருக்கும் கன்று வேர் பகுதிலாம் நல்லா இறங்கும் வாழைக்கன்னு அஞ்சடிக்கு ஒன்று அஞ்சடிக்கு ஒன்று சாரை சாரையா அது வைக்கணும் இது தென்னங்கன்று வந்து மர்ஷில வைப்போம் நாங்கள் தென்னங்கன்று தண்ணி பாயுற மாதிரி கிணத்துக்குப் பக்கத்தில் வைப்போம் ஒரு பத்து பாஞ்சு கன்று வைப்போம் வாழைக்கன்னு வைப்போம் வாழைக்கன்னு வாழைக்கன்னு ஒரு ஐம்பது சென்ட் நடுறம்னா அதுக்கு ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் அதோடு எடுத்து வைப்பேன் அது ஒரு நாற்பது சென்ட் முப்பது சென்டு போடுவேன் ரெண்டாவது தேக்கு கன்று நட்டுருக்கறேன் தேக்கு கன்று ஒரு ஏக்கர் நட்டுருக்கறேன் அப்படி பார்க்கும்போது அது ஆறடிக்கு ஒன்று வைக்க சொன்னாங்க ஆறடிக்கு ஒன்று வைக்கும்போது அது ஆழம் எப்படி எடுப்பேன்னு கேட்டாங்க கன்று கொடுக்கறவுங்க ஆஃபீசில் ஒரு அடி ஆழம் எடுக்க சொன்னாங்க ஒரு அடி ஆழம் எடுத்து ஒரு அடி அகலம் அது கடப்பாறை போட்டு தான் குத்தி எடுக்கணும் ஒரு ஆள் அள்ளிப் போடணும் ஒரு ஆள் கொத்தணும் அது மாதிரி சாரை சாரையாக ரெண்டு ஆள் தேவை ஒரு லைனு நடணுன்னா அது மாதிரி நட்டுக்கணும் தேக்கு கன்று